அதாவது என்ன அப்படின்னா நியூஸ்ல வந்து எல்லாரும் ரீட் பண்ணுவாங்கள் ஸோ நியூஸ் அப்டேட் வந்து டெய்லி டெய்லி லைஃப்ல நமக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் டே டுடே லைஃப்ல என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் நியூஸ் மீடியாவில எனக்கு எப்படி வந்து ஈர்ப்பு வந்துச்சு அப்படின்னா அவங்க ரீட் பண்ணுற ஸ்லாங்க் ஒருமாதிரி இருக்கும் ஒவ்வொரு நியூஸூம் எப்படின்னா ஒரு ஒவ்வொரு டோன்ல ரீட் பண்ணுவாங்கள் அந்தமாதிரி பங்குச்சந்தை நியூஸ் ஒரு ஒரு டோன்ல இருக்கும் தங்கம் விலை ஏறியதாக இறங்கியதாக அந்தமாதிரி சில டோன்லலாம் இருக்கும் அந்தமாதிரி விஷயத்தை பார்க்கும்போது அவங்க வந்து நியூஸ் ரீடர் வந்து எனக்கு ரொம்பப்பிடிக்கும் ஸோ அதனாலதான் நான் வந்து மீடியா அப்படின்றத வந்து சஜ்ஜஸ்ட் பண்ணேன் எனக்கும் வந்து என்னனா நியூஸ் ரீடர் ஆகணுன்னு ஒரு ஒரு ஒரு ஒரு சின்ன ஒரு நட்பாசை இருந்துச்சு பட் அதுவந்து முடியாத பட்சத்தினால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீட்டிலயே ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான்டி சில புக்ஸ்ஸு சில நியூஸ் பேப்பர்ஸ்லாம் எடுத்து இந்தமாதிரி இன்றைய மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்தமாதிரியெல்லாம் நானே வந்து சொல்லுவேன் கற்றுப்பேன் நானே வந்து நியூஸ் ரீடர் மாதிரி இருந்து நானே வந்து யுட்டிலைஸ் பண்ணி சொல்லுவேன் இதெலாம் அப்புறம் வந்து வேற என்ன அதில் வந்து எல்லா நியூஸ்மே நம்ம பார்க்க முடியும் அப்டேட்டட் அப்டேட்டடாக இருக்கலாம் ஒவ்வொரு நியூஸ் சேனல்லயும் ஒவ்வொருமாதிரி நியூஸஸ் வரும் சேம் நியூஸ் தான் கொஞ்சம் ஒவ்வொரு சேனல்லயும் ஃப்ரீஃப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்கள் ஒருசிலதில் ஷார்ட் நியூஸாக முடிச்சிடுவாங்க விரைவுச்செய்திகள் முக்கியச்செய்திகள் அப்புறம் டிஸ்ட்ரிக் வைஸ்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஹோல் இண்டியா லெவல்ல என்ன நடக்குது எல்லா நியூஸூமே அப் டு டே லைஃப்ல வந்துட்டுதான் இருக்குது முன்னாடிதான் டிவி நியூஸ் இத்தனை மணிக்குப்போடுவான் அப்படின்னு சொல்லி உட்காந்து இருக்கணும் பட் இப்போ இருக்க சிஸ்டம்படி என்ன அப்படின்னா நம்ம கையில மொபைலிருக்கு மொபைல் இருந்தாலே போதுமானதுதான் நம்ம என்ன நியூஸ்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டக்குனு ஃபோன் எடுத்தோமா இன்றைக்கி நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஈசியாக கேதர் பண்ணிட்டு நம்மளால் பார்க்க முடியும் அது ஒரு பெனிபிட்ஸ் இங்கே ரொம்ப பெனிபிட்டாக இருக்குது மொபைலிருக்குறது எப்போனாலும் எந்த நியூஸ்னாலும் உடனே நம்ம பார்க்கணுன் தேவயில்ல டக்கு டக்குனு அப்டேட்டாயிட்டே இருக்கும் நம்ம எப்போனாலும் போய் அந்த சேனலை எடுத்துப்பார்த்துக்கலாம் என்ன நியூஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் எந்த இயர்ல மழை பேஞ்சிருக்குது என்ன ட்ரெயின் ஆக்ஸிடெண்ட் நடந்திருக்கு எல்லா நியூஸ்மே என்னனா முன்னால் வந்தது இந் இந்த இயர்ல இப்போ டூ டேஸ் பார்த்ததுக்கு முன்னாடி நியூஸ் என்ன அப்டேட்டா லாஸ்ட் இயர்ல ஒரு ட்ரெயின் ஆக்ஸிடெண்ட் மிகப்பெரிய ட்ரெயின் ஆக்ஸிடெண்ட் நடந்துச்சு அந்த ட்ரெயின் ஆக்ஸிடெண்ட்டை இந்த இன்ஸிடெண்ட்ல இதே டேட்ல போன ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி அதே அதே சேம் ட்ரெயின் ஆக்ஸிடெண்ட் நடந்திருக்கு பட் அதை வந்து சரக்கு ட்ரெயின்னால கொஞ்சம் உயிர் சேதம் எதுவும் இல்லாமல் தப்பிச்சிருச்சு அட போன லாஸ்ட் இயர் நடந்த ஆ ஆக்ஸிடெண்ட்ல வந்து நிறையா உயிர்கள் சேதமாச்சு அந்தமாதிரிலாம் நிறையா இருந்திச்சு அதெலாம் நல்லா ஞாபகம் இருக்குது ஸோ அந்தமாதிரி நியூஸஸ் வந்து கரெக்டாக கலெக்ட் பண்ணி உண்மையான நியூஸ்ஸை போடுறோங்களும் இருப்பாங்கள் சில பொய்யான நியூஸஸ்லாம் வதந்திகள் சில நியூஸஸ்லாம் வரதான் செய்யும் மோஸ்ட்லி யூடியூப் சேனல்ஸ்ல சில நியூஸஸ் வரும் பட் அது இருந்தாலும் எது உண்மை எது எது பொய் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நியூஸை வந்து மீடியாவை பொருத்தவரைக்கும் எல்லாத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து அலசிப்பார்த்துதான் இது உண்மை இது தவறு இது சரி அப்படின்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதில் ஒரு இண்ட்ரஸ்டு வந்துச்சு அதில் ஒரு இண்ட்ரஸ்ட்டாக இருந்தேன் நான் எப்படி அப்படினா ஓ இந்த நியூஸ் உண்மையாக இருக்குமோ இல்லல்ல அப்போ அந்த சேனல்ல போய் பார்த்தா அது ஒருமாதிரி சொல்லியிருப்பான் ஸோ இந்தமாதிரி இண்ட்ரஸ்ட்டிங்காக பார்க்க பார்க்க பார்க்க எனக்கு நியூஸ் மேலே ரொம்ப இண்ட்ரஸ்ட்டிங்கு ரொம்ப ஈர்ப்பு வந்துச்சு அந்த ஈர்ப்பு வந்ததனாலதான நியூஸ் மீடியாவுக்கு வரணும் அப்படின்ற ஒரு தாட் வந்திச்சு பட் இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளலாம் போகிறதுக்கு இன்னும் நம்ம அந்த அளவுக்கு வளரலை இருந்தாலும் நானே வீட்டில ஏதாச்சும் பார்த்தேன் செஞ்சேன் அப்படின்னா நியூஸ் ரீடர் மாதிரி ரீட் பண்ணிப்பேன் ஆனால் எனக்கு ரீடிங்கும் பிடிக்கும் ஒரு ஒரு பாராவே கொடுத்தாலும் அதை என்ன ஸ்லாங்க்ல படிக்க சொன்னாலும் என்னால் படிக்க முடியும் இதே தூய தமிழ்ல ரீட் பண்ணணும் அதயே இப்போ இதை அப்படின்னா ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு டெ ஒரு ஹாஃப் அன் ஹவராவது எனக்கு பிராக்டிஸ் தேவை பிராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா டக்குனு அதை என்னால் ரீட் பண்ணமுடியும் அந்த ஒரு கெப்பாசிட்டி எங்கிட்ட இருக்குது அதுமாதிரி இப்போ வேற ஸ்லாங்க்ல மாற்றி சொல்லணும் நிறுத்தி நிதானமாக படிக்கணும் அந்தமாதிரி டோனும் எங்கிட்ட இருக்குது அந்தமாதிரி என்னால் பண்ணமுடியும் ஸோ இந்தமாதிரி நிறையா எனக்குள்ள இண்ட்ரஸ்ட் வந்துச்சு அதுமாதிரி அதில் என்னென்ன நியூஸ்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கோனா பங்குச்சந்தை நியூஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஏறுதா இறங்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தங்கம் விலை எப்படி இருக்குது அப்புறம் இப்போ வந்து ரபேல்ல போர் நடந்துச்சு அந்த போரெலாம் எப்படி போயிகிட்ருக்குது நிறையா மக்கள் அங்கே இறந்திகிட்டுருக்காங்க என்ன சர்போர்ட் போகுது என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்தமாதிரி அப்பறம் ரெயின் ரெயின் மழை இப்போ வானிலை அறிக்கையாளர் எப்போ வந்து எப்படி மழை இருக்கும் கிளைமேட் எப்படி இருக்கும் இது எல்லாமே வந்து அப் டு டேட் லைஃப்ல டே லைஃப்ல டெய்லி ஒவ்வொன்று ரொட்டினாகவும் அந்த நியூஸ் வந்து போயிகிட்டுதான் இருக்குது ஸோ அதனால என்னனா எல்லாருமே நியூஸ் மீடியாவை பார்க்கணும் நியூஸ் பார்க்காதவங்ககூட இப்போ ஃபோன்ல ஃபோன் வச்சிருந்தாலே போதும் கையில லைட்டாக யூ டே டுடே நியூஸ் அப்படின்னு சொல்லி போட்டாலே எக்கச்சக்கமான நியூஸ் வரும் இங்கனு மட்டும் இல்லை எங்கே நடந்திருக்குது என்னென்னா நியூஸ் நடந்திருக்குது என்னென்னலாம் நடந்திருக்குது என்னென்னலாம் புதுசாக க கண்டுபிடிச்சிருக்காங்கள் எதுவும் புதுசாக ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களா என்ன இன்வா என்ன இது பண்ணியிருக்காங்க எல்லாமே எக்ஸ்பிரிமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க புதுசாக எ இன்ஸ்ட்டியூட் ஏதோ ஓப்பன் பண்ணியிருக்காங்களா காலேஜ்ல என்ன நடந்திருக்கு ஸ்கூல்ல என்ன நடந்திருக்கு என்னென்ன ஃபேஷிக் பஸ் ஃபர்பஸ்லாம் கொண்டுவந்திருக்கான் ட்ரெயின்ல என்ன பர்பஸ்லாம் கொண்டு வந்திருக்கான் ப்ளஸ் கடல்ல கூட வானிலை என்னென்ன நிலமையில் போயிட்டிருக்குது எல்லாமே அ அந்தந்த அப்டேட்ல அந்த நியூஸ் வந்துகிட்டேதான் இருக்கும் அதுமட்டுயில்லாமல் அந்த வெஜிடபுள்ஸ் ரேட்டு இறங்குதா எல இல்லையா இந்தமாதிரி ஒவ்வொரு நியூஸ்சும் வந்துட்டு இருக்குது அதை வந்து நம்ம கற்றுக்கணும் நம்மளும் கொஞ்ச நாலேஜை வளர்த்துக்கணும் இன்னைக்கி இன்னைக்கி நியூஸ்ல என்ன போட்டாங்கள் ஓ இது நடந்துச்சா ஓ நாளைக்கு நியூஸ்ல என்ன வரும் ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்றமாரி விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம பார்த்து முறையானபடி கற்றுக்கணும் அதுமாதிரி நம்மளும் எ அந்த அப்டேட்டுக்கு ஏற்றமாரி நம்மளும் அப்பப்போ நியூஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் நமக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ எ இதெலாம் நல்லா தெரிஞ்சிக்கிறது நல்லது நம்ம யாரையும் விமர்சிக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு வந்து என்ன தெரியுது நியூஸ் சேனல்ல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றகான்டி நம்ம எவ்வளோ இண்ட்ரஸ்டு காட்டுறோம் நியூஸ்ல எவ்வளோ அளவுக்கு இந்தியா வந்து டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது டெவலப்டு கன்ட்ரியாக இருக்கா இல்லை டெவலப்மெண்ட் ஆயிடுச்சா எப்போ இந்தியா வந்து நல்லா வெல் டெவலப்டு கன்ட்ரியாக ஆகும் இது எல்லாத்தையும் பார்க்குறது நம்மளோடய இது அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து எல்லா நியூஸ்மே கேரளாவில இருக்க நியூஸூம் சரி எல்லா நியூஸூம் சரி என்னென்ன அங்கே நடந்திகிட்டுருக்கு என்ன பண்ணிகிட்டுருக்காங்க எல்லாமே என்னனா கேதர் பண்ணிக்கிறதுக்கு ஈசியாக இருக்கும் அது ஒன்று பெரிய விஷயமே கிடையாது அதுமாதிரி மலையாளம் நியூஸ்ஸு இந்த நியூஸ்லாம் கொஞ்சம் டிஃபரண்ட்டாக ரீட் பண்ணுவாங்கள் அதுமாதிரி இதில் மெயின் நியூஸ் ரீடர்ல மெயின் ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது கண் வாய் பேச முடியாதவங்களுக்குலாம் சைகையிலயே ஒரு நியூஸ் சேனல் இருக்கும் இங்கே ரீட் பண்ணிகிட்டிருப்பாங்க அவங்க சைகையிலே ஒருத்தவங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்கள் அதெலாம் ரொம்ப பெரிய டேலண்ட் அந்தமாதிரி எல்லாம் ஏன்னா அவங்களும் அந்த நியூஸை தெரிஞ்சக்கணும் நினைக்கிறாங்க ஸோ அப்படின்றப்ப தான் அந்த நியூஸ் அங்கீகாரத்தைப்பற்றி அந்தமாதிரியும் ரீட் ரீட் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருந்தாங்கனாலும் அதை செஞ்சு காமிக்கிறதுக்கு வந்து இன்னொருத்தவங்கள் இருக்காங்கள் அப்படின்றப்ப நியூஸை வந்து ஈசியாக கேதர் பண்ணிக்க முடியும் அதனாலயும் நிறையா அதாவது அந்தமாதிரி பேசமுடியாதவங்கள் சைகையில பேசுகிறோங்க அவங்களும் அந்த அதெலாம் நம்ம வந்து தெளிவாக கற்றுப்பாங்க காது கேளாதவங்களுக்கும் அந்த நியூஸ் சேனலைப்பாத்தா ஈசியாக புரியும் ஸோ எல்லா வகையிலையும் கவுர்மெண்ட் வந்து என்னென்ன பண்ணணுமோ அன்னன்ன இதெலாம் பண்ணிகிட்டுதான் இருக்காங்கள் அதுமாதிரி நியூஸ் எப்படி டெய்லி அப்டேட் பண்ணணும் மக்களுக்கு அதையும் அவங்க பண்ணிகிட்டுத்தான் இருக்காங்கள் ஸோ கற்றுக்க வேண்டியது நியூஸ் என்ன நடக்குது அப்படின்றத கற்றுக்கணும் அப்படின்றவங்க நம்மதான் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் நம்மளை ஸோ அதனால் நம்ம எப்பவுமே அப்டேட்டாக இருக்கணும் எல்லாத்திலயுமே ஒர்க்லயும் சரி மீடியாவிலயும் சரி லைஃப்லயும் சரி எல்லாத்திலயும் அப்டேட்டாக இருந்து நியூஸ் மீடியாவில எப்படி போய்ட்டு இருக்குது எப்படி ரன் ஆகிட்டு இருக்குது யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துக்குறது அதுவும் ஒரு நாலேஜ் அப்படின்றது என்னோடய கருத்து ஸோ நியூஸ் மீடியா மேலே எனக்கு இண்ட்ரஸ்ட் இருக்குது பட் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை எல்லா நியூஸ் ரீடரும் நல்லா ரீட் பண்ணுறாங்க கரெக்டாக இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லா போய்ட்டு இருக்குது